ஹலோ வணக்கம் சார் சார் இது மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் லோன் தேவைப்படுது சார் அது அதுதான் உங்கள் பேங்கில் அப்ளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணினேன் சார் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா தேவைப்படுது சார் ஆ ஆ போதும் சார் அதுக்கு என்ன சார் வ வட்டி வரும் சரி சரிங்க இப்போ நான் ஒரு வருஷத்துல பண்ணுறேன் சார் இது வட்டி வந்து எப்படி சார் ஃப்ளாட்டாக போட்டுக்குவீங்களா சார் இல்லை கட்ட கட்ட போடுவீங்களா சரிங்க சார் ம் சரிங்க சார் ஆ இன்ரெஸ்ட்டு மட்டும் அவ்வளோ கட்டணும் அசலில் பத்தாயிரம் ரூபாயும் இன்ரெஸ்ட்டு வந்து ஒரு ஆயிரத்து இரநூறுபா அந்த மாதிரி வருங்களா சார் சார் இப்போ நான்

சரி சரி இப்போது ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் அப்படி கூட போட்டுக்கலாங்களா ஆ நாங்கள் எவ்வளோ போடுறோம் ஆ சொல்லுங்க சார் ஆ வட்டி வட்டி குறைவாக இருக்கும் மூணு வருஷம் போகும்போது வட்டி கொஞ்சம் சேர்த்து வரும் ஆனால் மாதம் மாதம் கட்டுற தொகை வந்து கொஞ்சம் கம்மியாக கட்டிக்கலாம் இது பத்தாயிரங்கிறது கொஞ்சம் கம்மி ஆகும் மூணு வருஷம் மூணாக பிரிக்கும்போது மாதம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூபா அந்த மாதிரியும் ப்ளஸ் வட்டியும் சேர்த்தி வந்துடும் அது மாதிரி வந்துருன்னு சொல்கிறேங்க சார் சார் இதுக்கு நான் உ உ உங்களுக்கு என்னென்ன சார் நாங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்குதுங்களா ப்ரூஃப்பெல்லாம் ஆ சரிங்க ஆ ஆ ஆ ஓகே தானே ஓகே ம் சரிங்க சார் ஆ அது அது மட்டும் அது மட்டும் போதும் இல்லைங்க சார் ஆ ஆ ஆ சரிங்க சார் ஆ சரிங்க நீங்கள் நீங்கள் பேங்க்கில் தானே இருப்பீங்க ஆ சரி நான் சரி சரிங்க ஆ சரிங்க சார் நான் ஓகே சரிங்க சார்

செ சரிங்க சார் நான் சரிங்க சார் நான் இங்கே வீட்லேயும் கேட்டுவிட்டு மாதம் எவ்வளோ பணம் கட்ட முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு உங்கள் கிட்டே நேராக வரேங்க சார் நேரில் வந்து பேசிக்கலாம் சார் ஒரு ஒரு வருஷத்துல போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷன்னா கொஞ்சம் அமௌண்ட் நாங்கள் கட்டுறது கம்மியாக இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் இழுக்கும் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ஆ நேரில் வந்து பார்க்குறோம்